நாங்கள் வீட்டில ஒரு நாள் லெமன் ஜூஸ் போட்டோம் லெமன் ஜூஸ்ல வந்து கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்டா லெமன் ஜூஸ் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கள் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னால் அதிகமாக உப்பு போட்டோம் அதனால் ஒரு நாள் அது டேஸ்ட்டே கேவலமாகி ரொம்ப காமெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து திட்டிட்டு அம்மா ஜூஸ் போடுவாங்கள் நாங்கள் வீட்டில நிறைய ஜூஸ் போடுவோம் அம்மா டெய்லியும் சம்மர் டைமின்றதனால நிறைய ஜூஸ் போடுவாங்கள் அந்த லெமனு ஆரஞ்சு சாத்துக்குடி அப்புறம் தர்பூசணி அப்புறம் கிர்ணி இப்போ தர்பூசணி சீசன் வேறயா தர்பூசணி ஜூஸ்சு அப்புறம் கிர்ணி பழம் அப்புறமே அப்புறம் என்ன போடுவாங்கள் ஆப்பிள் ஜூஸ்சு அப்புறமே நாங்கள் வீட்டிலேயே ரோஸ் லெசிலாம் போடுவோம் தயிரில் ஜீனியை போட்டு மிக்ஸியில அடிச்சு குடிச்சோம்னால் லெஸி சூப்பராக இருக்கும் அந்த மாதிரியும் ஜூஸ் போடுவோம் அப்புறம் என்ன ஜூஸ் போடுவோம் நாங்கள் அப்றம் அப்புறம் திராட்சைல ஜூஸ்சு அப்புறம் மேங்கோ அது எல்லா ஜூஸ்சுமே அம்மா பெர்ஃபெக்ட்டாக டேஸ்டியாக பண்ணுவாங்கள் சூப்பராருக்கும் அப்புறம் பானங்கள் நாங்கள் வீட்டிலயே என்ன பண்ணுவோம்னால் இந்த வெயிலுக்கு இதமாக இந்த மோர் அதில் கொத்தமல்லி அப்புறம் மிளகாய் இதெல்லாம் போட்டு மோர் குடிப்போம் அப்புறம் தயிர் குடிப்போம் இது மாதிரி நிறைய பானங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க வீட்டில சூப்பராக நீங்களும் கடையில இந்த மாதிரிலாம் வாங்காமல் வீட்டிலயே நீங்கள் செஞ்சு நல்லா ஆரோக்கியமாக குடிங்கள்